எங்கள் உள்ளூர் மொழியில் நாங்கள் யூடியூப் சேனல்கள் பார்ப்பது உண்டு நாங்கள் எல்லாமே எங்களுடைய தாய்மொழி உருது இருந்தாலும் எங்களுடைய முதல் மொழியாக தமிழ்மொழியைதான் நாங்கள் தேர்ந்து எடுத்து பள்ளியிலே கல்லூரிகள் எல்லாம் தமிழ்மொழியைதான் நாங்கள் படிச்சு இருக்கிறோம் ஆகையால் அங்கிருந்து எங்களுக்கு தமிழ்மொழியிலே தமிழ்மொழியில் பார்க்கும் யூடியூப் சேனல்களில் போதுமானது மற்ற மொழிகளில் நாங்கள் எதுவும் விரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு எதுவும் இல்லை ஏன்னால் நாங்கள் தமிழில்தான் நாங்கள் பேசுவது எல்லாமே எங்களுக்கு தமிழ்தான் அதனால் எங்களுக்கு தமிழில் பார்ப்போம் எப்போயாவது இது டிவியில் நியூஸ்ங்க வந்து இங்கிலீஷில் ஹிந்தியில் ஏதாவது பார்ப்போம் கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் அதை வந்து ஆங்கிலத்தில் பார்போம் மற்றபடிக்கு எங்களுடைய உள்ளூர் மொழியில்தான் நாங்கள் எல்லாமே தமிழ் மொழியில்தான் எல்லாமே நாங்கள் பார்க்கிறோம் மற்றபடிக்கு நாங்கள் வேறு மொழியில் நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்கள் பார்ப்பதில்லை ஏன்னென்றால் நாங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தமிழை எங்களுடைய பிரதான மொழியாக நாங்கள் வைத்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதனால் எப்போவுமே எங்களுடைய எங்களுடைய மொழி தமிழ்மொழியாக தமிழ்மொழியிலே நாங்கள் எப்போதுமே பார்ப்போம் மற்ற பிறமொழி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நாங்கள் அவ்வளோவாக பார்ப்பதில்லை ஏன்னென்றால் எங்களுக்கு தமிழ் இரத்தத்தில் கலந்து விட்டது அதனால் தமிழில்தான் நாங்கள் எதுவுமே எல்லாத்தையும் டிவி சேனல்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாங்கள் தமிழில்தான் பார்ப்போம் பிறமொழி பொழுதுபோக்குங்களெலாம் அவ்வளோவாக நாங்கள் பார்ப்பதில்லை